எங்கள் பகுதியில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு மருத்துவமனை மட்டும் தான் அந்த மருத்துவமனை வந்துட்டு மகப்பேறுக்கும் சரி குழந்தை பராமரிப்புக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து கர்ப்பிணி பெண்களுமே அந்த ஒரு மருத்துவமனையில் தான் போய் அவங்களோட இதை வந்து தெரிஞ்சிக்கிறாங்க அந்த பேபி எப்படி இருக்குது ஏன் ஏ அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அப்படின்றதெல்லாமே ரொம்ப க்ளியராக சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க எங்கள் மருத்துவமனை எங்கள் பகுதியில் இருக்கற மருத்துவமனையில் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கு வந்து கொண்டு போகிறதே கிடையாது அவங்க வந்து முடிஞ்சளவுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க நூற்றில் தொண்ணூறு சதவிகிதம் வந்துட்டு நார்மல் டெலிவரி மட்டும் தான் எங்கள் மருத்துவமனையில் நடக்குது எங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எங்களோடய எங்களோடய பகுதியிலுள்ள மருத்துவமனை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது